நம்ம சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரமும் அது அதுக்குன்னு தனி தனியாக வெச்சுருப்போம் இப்போது சா சாப் சாதம் சாப்பாடு வடிக்கிறத்துக்காக ஒரு பாத்திரம் வெச்சுருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் வெச்சுருப்போம் பானை பானை வடிவிலேயும் வெச்சுருப்போம் இல்லை மண்பானைலேயும் வெச்சுருப்போம் சில குக்கரில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் குக்கரும் வெச்சுருக்கோம் குக்கர்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழம்பு வைக்கிறத்துக்கும் அதே மாதிரி தான் சின்னதும் வெச்சுருப்போம் பெருதும் வெச்சுருப்போம் அது தனியாக வெச்சுருப்போம் இப்போ வந்துட்டு வி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்கள் வராங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இப்போது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வர இப்போ நாம் நா இப்போ நாம் டெய்லி வந்துட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டுப் ரெண்டுப் ஒரு மூணு லிட்ருன்னால் ஒரு மூணு லிட்டர் பிடிக்கிறளவுக்கு ரெண்டு லிட்டர் பிடிக்கிறளவுக்கு வந்துட்டு பா வெச்சுருப்போம் இப்போ விருந்தாளிங்கள் வராங்கன்னால் அதுக்கு அப்போ வந்துட்டு நம்ம என்ன சமைக்க தேவையோ அதை வந்துட்டு வெச்சுருப்போம் இல் அதேமாரி பொரியலுக்கு பொரியலுக்கும் தனி தனியாக சின்ன சின்ன சின்ன கடாய் பெரிய கடாய் இரும்ப் இரும்பில் கடாய் அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை கல் அப்புறம் இட்லி சுடுறதுக்கு இட்லி பாத்திரம் அது சின்னது பெருசு சின்ன பத்து குழி பத்து குழியில உள்ள இட்லி பாத்திரம் இருபது குழி உள்ள இட்லி பாத்திரம் இந்த மாதிரி வெச்சுருப்போம் அதுக்கப்புறம் கரண்டி பார்த்தீங்கன்னா கொழம்பு கரண்டி கொழம்பு கரண்டி அதுக்கப்புறம் சாப்பாட்டு கரண்டி அதுக்கப்புறம் டை டேபிளில் எட் எல்லாேரும் எடுத்துப் போட்டு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தனியாக பாத்திரம் ஸ் ஹாட் அப்புறம் வந்துட்டு சாப்பாடு சூடாக இருக்கிறதுக்காக வந்துட்டு சூடாக சூடை தாங்க சூட்டை தாங்கிறத்துக்கான பாத்திரம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பாத்திரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சமைக்கிறதுக்காக சமையல் அறையில் வெச்சுருப்போம் அதுக்கப்புறம் சே அப்புறம் சின்ன சின்ன டீக்கோல் டீக்கு டீ பாத்திரம் டீ டீ பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வடிகட்டி அப்புறம் ஒரு டம்ளரு குழந்தைகளுக்கு பால் காய்ச்சுற பாத்திரம் அப்புறம் வந்துட்டு அசைவம் சாப்பிட்ற அசைவம் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கான பாத்திரங்களும் வெச்சுருப்போம் சைவம் சாப்பிட்றதுக்கான சைவ சமையல் செய்கிறதுக்கான பாத்திரமும் சில வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா தனி தனியாக தனி தனியாக வெச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஓ எப் எப் ஏ சே ஸ்பூன்னு ஸ்பூன்னு ஸ்பூன் வெச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கப்புங்க வெச்சுருப்போம் வீட்டுக்கு எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகிறோம் டூர் எங்கேயாச்சும் சுற்றுலாத்தலங்களெலாம் போகிறோம் அப்படின்னா ஸ் அதில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு அடுக்கு பாத்திரம் அடு கப்பு மாதிரி அடுக்கு பாத்திரலாம் வெச்சுருப்போம் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பாத்திரமெல்லாம் நம்ம வந்துட்டு சமையல் அறையில் வெச்சுருப்போம் இதுமாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பாத்திரமே சமையல் அறையில் நம்ம வெச்சுருக்கற பாத்திரமுமே அதை வந்துட்டு நம்ம பார்த்து பார்த்து இது இதுக்கு யூஸ் எது எதுக்கு பயன்படுத்தணும் எது எதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்துட்டு தனி தனியாக தனி தனியாக வந்துட்டு வெச்சுருப்போம் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கிறதுக்கான தனியாக டம்ளரு சொம்பு சொம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு விருந்தாளிங்கள் வந்தால் அதுக்கு தனியாக சொம்பு வெச்சுருப்போம் நம்ம நம்ம ட அன்றாட வாழ்வுல யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வெச்சுருப்போம் இந்த மாதிரி அது அதுக்குன்னு வந்துட்டு நம்ம தனியாக நம்ம நம்ம சமையல் அறை பாத்திரங்களை ப பார்த்தீங்கன்னா வெ வெச்சு வெவ்வேறு பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வெச்சுருப்போம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெச்சுருப்போம்